எல்லா மொழிகளுக்கு மொழிகளையும் தாண்டி தமிழ்மொழி எல்லா வகையிலுமே பெட்டர் தான் எனக்கு தெரிஞ்சது தமிழ்மொழி மட்டுந்தான் பிறமொழி பேசுகிறவங்க அனைவருமே தமிழ்மொழி பேசணும் அப்படிங்குறதுல கொஞ்சம் ஆர்வமாகதான் இருக்கிறாங்க அதையும் தாண்டி ஹிந்தி மலையாளம் கன்னடம் அதைமாரி பேசுகிறவங்களும் தமிழ் பேசுவாங்கள் அவங்களுக்கு தெரிகிறமாரி ஓரளவுக்கு தமிழ் பேசுவாங்கள் அது மட்டும் இல்லாமல் கல்வெட்டுகள் கோவில்கள் அந்தமாதிரி இடத்துலலாம் கல்வெட்டுகளெல்லாம் தமிழ்ல மட்டுந்தான் எழுதிருப்பாங்க ஏன்னா தமிழ் மட்டுந்தான் ஆதிகாலத்துலேருந்து வந்த ஒரு மொழியை தமிழ் மொழிதான் ஃபஸ்ட்டு தொடங்கின மொழி பேச தெரிந்த மொழியாகவும் இருக்குது மற்றபடி பாக்கி ஹிந்தி கன்னடம் பேசுகிறவங்க கொஞ்சம் சீனாவில் அந்தமாதிரி இருக்கிறவங்க எல்லாரும் தமிழ் பேசணும்னு ஆசைப்படுறாங்க அவங்கெல்லாம் அவங்கெல்லாம் தாண்டி பேசுகிறமாரி நம்ம தமிழ் மொழி பெருசாக வளர்ந்துருக்கு அவங்கெல்லாம் நினைக்குற அளவுக்கு தமிழ்மொழி பெருசாக வளர்ந்துருக்கு அதனால் எல்லா மொழியிலையும் ஒப்பிடும்போது தமிழ் மொழி மிகவும் சிறந்த ஒரு மொழியாகதான் நான் நினைக்கிறேன்